எங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள் என்னென்னனால் அரிசி பருப்பு துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைபருப்பு அப்புறம் வந்து சோம்பு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவப்பில கடுகு அப்றம் எண்ணெய் பாட்டிலு இதெல்லாம் பயன்படுத்துவோம் அப்றம் தேவையான தேங்காய் அப்பறம் வந்து தேங்காய் பால் கடுகு இந்தமாதிரி பொருள்லாம் அதிகமாக பயன்படுத்துவோம் எங்கள் வீட்டு சமையலுக்கு தேவையான பொருளை வந்து நாங்கள் மசாலா மூலமாலாம் வாங்கி பாக்கெட்லலாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் எங்கம்மா வந்து மில்லுக்கு எடுத்துட்டு போயிட்டு மஞ்சள் கொத்தமல்லி கொத்தமல்லியை அது அப்பறம் பட்டை மொளகாய் கட்டி மஞ்சள் இதலாம் எடுத்துட்டு போயிட்டு எங்கம்மா மில்லில் கொடுத்து அரைச்சி அதை நல்லா தூளாக்கி அப்றம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை வெயிலில் கொட்டி காய வச்சு அதை தான் எங்கம்மா எங்களுக்கு குழம்புக்கும் சரி எதாவது ஒரு பொரியல் பண்ணாலும் சரி அந்த கூட்டு அந்த பொரியலில் சேர்த்து எங்களுக்கு தருவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சங்கூட நாங்கள் ஒதுக்க மாட்டோம் சாப்பா அந்த சா எங்கம்மா சமைக்கிற சாப்பாடை ஏன்னா எங்கம்மா பாக்கெட் மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க எங்கம்மா போயிட்டு மில்லில் அரைச்சிட்டு வந்த அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க குழும்புக்கும் சரி மீன் வறுவல் இந்தமாரி நண்டு கிரேவிலாம் பண்ணால் அந்த மசாலா தான் எங்கம்மா யூஸ் பண்ணுவாங் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகருக்கும் ருசியாகருக்கும் எங்களுக்கு சாப்பிட இன்னும் தூண்டும் தூண்டிக்கிட்டேயிருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எங்கள் வீட்டில் எதாச்சும் சமைச்சா கரெட்டாக கண்டுபிடுச்சி வாசனையை சொல்லுவாங்க இந்த சாப்பாடுதானே சாப்பிடு சமைக்கறீங்க கருவாட்டுக்குழம்பு தானே சமைக்கறீங்க நல்ல வாசம் அடிக்கிறது சமைச்சி முடித்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டு சமையல் ரொம்ப அருமையாகருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நாங்கள் கொடுத்து உதவுவோம் எந்த பொருளையும் நாங்கள் வேஸ்ட்டாக்க மாட்டோம் அப்றம் சாப்பாடு அரிசியுமே நல்ல அரிசி தான் நல்லா ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த அரிசி தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்கள் வந்து ஆனால் வந்து எல்லாரும் மக்கள் மூட்டரிசி தான் வாங்கி சமைக்கிறாங்க அது வந்து மக்களோட உடலுக்கு ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிய மாட்டுது நாங்கள் யூஸ் பண்றது ரேஷன் கடையில் கொடுக்குற நல்ல அரிசி வயலில் முளையிற அரிசியை தான் நான் எங்கம்மா சமைப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லா எல்லாமே எங்கள் வீட்டில் அம்மியில் அரைச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோமே எப்பவுமே நாங்கள் மிக்ஸியில் அரைக்கவே மாட்டோம் தேங்காயெலாம் எங்கள் வீட்டில் அம்மியில் மட்டுந்தான் அரைப்பாங்களே மிக்ஸியை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் கரெண்ட்டு இருந்தாலும் சரி கரெண்ட்டு இல்லைன்னாலும் சரி எங்கள் வீட்டில் அம்மியில் மட்டுந்தான் அரைப்போம்